கைவினை தொழில்கள் முன்னொரு காலங்களில் மிகவும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சி ஆனால் இப்போ வர காலக்கட்டங்களில் அது யாரும் அவ்வளோவும் ஒரு பொருட்டாக ஒரு தொழிலாகவே ஏற்றுக்கிறத்தில்லை ஆனால் கவுர்மெண்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த கிராமத்தில் அவங்கவுங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஊக்க தொகையை கொடுத்து திருப்பி அவங்க பணிகளை திருப்பியும் தொடர்ற மாரி வச்சிருக்கு ஆனால் இப்போ அந்த காலத்தில் அவங்க தொழில் கூட பின்னுறது இதுமாரி முறோம் அந்தமாரிலாம் பின்னின்னு இருந்தாங்க இப்போ எல்லா யாரும் கண்டுக்கிறத்தில்லை இப்போ அதுக்கு அதுக்கு மிஷின் தானாக வந்துடுச்சு அதனால இப்போ இந்த காலகட்டங்களில் அவ்வளோவா அது பொருட்டாகவே ஏற்றுக்க மாற்றாங்க அதனால இனிமே வர காலங்களில் எல்லா கிராமத்திலையும் கைவினை அவங்கவுங்களு கைவினை பை பணி பணிகளை திருப்பி தொடர்ற மாதிரி அரசு இது இட்த்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்